நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வாங்கியிருந்தேன் அது வாங்கின அப்புறம் ஒரு பாசிட்டிவ் வைப் கிடைச்சுது இதில் ஸம் ஃப்யூச்சரஸ்லாம் ரொம்ப நல்லாவேயிருக்கு நம்ம எமர்ஜென்சி டைமில் வந்து கால் அட்டன் பண்ணறதுக்கும் மெசேஜ் நோட்டிஃபிகேஷன் வரப்போ அட்டன் பண்ணறது அப்படிலாம் ரொம்ப நல்லா ஃப்யூச்சர் இருக்கு அப்புறம் வந்து நம்மளோடைய பாடியோட வாட்டர் கன்டென்ட் எவ்வளோ இருக்கு ஹார்ட் பீட் எவ்வளோருக்கு அப்படின்னு அப்படின்னு நம்ம பார்த்துக்குறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு அப்புறம் வாக்கிங் போறப்போ நம்ம எவ்வளோ ஸ்டெபெலாம் நம்ம நடந்திருக்கோம் அதுக்கு ஏற்றமாரி நம்மளுடைய எக்ஸசைஸ் டெய்லி எக்ஸசைஸு அதேமாரி செய்யறது வாக்கிங் யோகா அப்புறம் நிறையா எக்ஸசைஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணற நம்ம டெய்லி யூஸ் பண்ணற எக்ஸசைஸ்ல்லாம் பண்ணறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாயிருக்கு அப்புறம் இது என்னுடைய கையில் கட்டும்போதும் ஒரு லுக் பார்க்கும்போதும் நல்லாயிருக்கு ஒரு ஹாண்ட்ஸமான லுக் கிடைக்கிது அப்புறம் அதோடைய ஃபினிஷிங் அந்த ஸ்டீல் அயர்ன் ஸ்டீல் கோட்டிங்ஸ்ல்லாம் ரொம்ப நல்லாவேயிருக்கு அதனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த ஸ்மார்ட் வாட்ச்